நான் வந்து ஃபோனெலாம் ஃபஸ்ட்டு எங்கள் பையன் போன் வந்து பிள்ளைங்க மூலிமாதான் பிள்ளைங்க தான் எங்கள் வீட்டுக்காரர் வச்சுருந்தாரு அவரு அவரு எப்படிலாம் யூஸ் பண்ணுறாருன்னு நான் பார்ப்பேன் அதுமாரி எங்கள் பிள்ளைங்களும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு இப்போ செல்லு மூலமாக நான் பயனுள்ளதாக நினைக்கிறேன் இப்போ நிறைய கற்றுக்கிட்டேன் மொபைலெலாம் இப்போ அது எனக்கு எப்படி பேசணும் எப்படி மெசேஜ் அனுப்பணும் இதலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இதெலாம் இப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரியும் எங்கள் பிள்ளைங்க மூலயமா நான் கற்றுக்கிட்டேன் இதை